ஹலோ அண்ணா கேப் டிரைவருங்களா அண்ணா இப்போ எங்கேண்ணா இருக்கீங்க அண்ணா இப்போது நான் வெயிட் பண்ணி ச நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோங்கண்ணா அண்ணா இப்போது நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பரவாயில்லைங்கண்ணா இப்போ எங்கே இருக்கீங்க கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கண்ணா அண்ணா எவ்வளோ நேரண்ணா ஆகும் நீங்க வரதுக்கு ரொம்ப நேரமாக சொல்லிட்ருக்கீங்க இன்னும் வராமல் இருக்கீங்க லேட் ஆச்சுனா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா நீங்கள் முன்னாடி கிளம்பிருக்கலாம்லண்ணா நீங்கள் இப்போது வி அர்ஜெண்டாக வெளிய போகனுன் சொல்லிட்டு தாண்ணா கேப் புக் பண்ணிருக்கோம் நீங்கள் வரலன்னா அப்புறம் எப்படிண்ணா இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டாக நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்க வரதுக்கு ஒரு பதினைஞ்சு நிமிடம் ஆகுமா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கண்ணா டிராஃபிக்காக இருந்தாலும் சரிங்கண்ணா சீக்கிரமாக வந்துடுங்க